மனநலப் பிரச்சினைகள் பற்றி அதிகம் எனக்கு தெரியலை அந்தமாதிரி கன்சல்ட்டிங் ஒன்று இரண்டு இருக்குன்னு நான் கேள்வி பட்டுருக்கேன் என்னோட இங்கே பக்கத்தில் ஒரு பையனுக்கு ரொம்ப அந்தமாதிரி இருக்கும் போது அவங்க கன்சல்ட் பண்ணாங்கள் ஸோ அந்தமாதிரி மையங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது பொதுவாக மக்கள் வந்து அது எல்லாத்தையுமே தங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது ரொம்ப அதை வந்து வெளிப்படுத்துறது இல்லை மனசு ஒரு பதட்டமாக அந்தமாதிரி மனநலப் பிரச்சினைகள் இருக்கும் போது யார் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு மறைக்கிறதா தான் நான் கருதுகிறேன்